இந்தியாவின் நடனக் கலைஞர்கள் சொல்லப்போனல் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் பத்மனி ரவிச்சந்திரன் அப்புறம் ஜெயலலிதா அப்புறம்

ஜெயலலிதா திரும்ப ஜெமினி கணேசன் பாக்கியராஜ் வடிவேலு இந்த மாதிரி உள்ள கலைஞர்கள் வந்து இருக்கிறாங்க திரும்பவும் சொல்லப்போனால் முத்துராமன் சிவக்குமார் சரோஜா தேவி பானுபிரியா பானுமதி இவர்களும் இருக்கிறார்கள் மேற்கொண்டு சொல்லப்போனால் இன்னும் நடிகர்மார்கள் இருக்கிறாங்க பழைய நடிகரில் ஜெமினி கணேசன் அப்புறம்